இந்த ஸ்போட்ஸ் காலர்ஷிப்ப அப்படின்றது பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால் அந்த விளையாட்டுத் துறையில் சிறந்த விளங்கக் கூடியவர்கள் ஒரு சில போட்டிகளில் நல்ல சிறப்பாக தன்னுடைய பங்கை ஆற்றுபவர்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் அளிக்கிறார்கள் அந்த ஸ்காலர்ஷிப்பு மூலம் அவர்களுக்கு பள்ளியில் சில சலுகைகள் வருகிறது அரசாங்கம் கூட பார்த்திங்கன்னா இப்போது இந்த சிலம்பாட்டம் அந்த சிலம்பம் பயிற்சியவர்களுக்கு மூணு சதவீத இட ஒதுக்கீடு கொடுக்கிறது அது வந்து அவங்களுக்கு கல்லூரிகளிலோ அவர்கள் மேற்படிப்பில் அந்த ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்துகின்றார்கள் சில கல்லூரிகளில் ஸ்போட்ஸ் விளையாட்டு என்பதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அந்த ஸ்போட்ஸ் கோட்டா மாணவர்களை மாத்திரம் தனியாக அழைத்து அவர்களுக்கென்று சிறப்பு சலுகைகள் அளிக்கிறார்கள் சில கட்டண சலுகையும் அளிப்பதாக உண்மையான தகவல்களை நமக்கு கிடைத்துள்ளது அவ்வாறு அளிக்கும் போது அவர்களுக்கு கல்வி மற்றும் அல்லாமல் விளையாட்டிலும் அவர்கள் வந்து என்ன பண்ணுறார்கள் அதிகமான ஊக்கங்களைப் பெறுகிறார்கள் மாணவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிறது விளையாட்டு ஏன்னால் விளையாட்டு பொறுத்த வரையும் வெற்றி தோல்வியைச் சமமாக பாதிக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு அவர்களுக்கு வருகிறது ஆகவே விளையாட்டு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று